என்னோடைய ஃபஸ்ட் ப்ராடெக்ட் பார்த்திங்னா சோஃபாவை கொடுத்துருந்தேன் அதனோடய பாஸிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி பார்த்திங்னா சோஃபாவில உக்காரும் போது நமக்கு ரொம்ப அது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப மெத்தையாக இருக்கதனால அதில் வந்து உட்காந்து நம்ம வந்து பொறுமையாக ரெஸ்ட் எடுக்கலாம் ரிலாக்ஸ்ஷேஷன் நம்ம எடுக்கலாம் அதே மாதிரி சோஃபாவில வந்து உட்கான்ருக்கும் போது இருக்கும் போது அதில் வந்து நிறையா இது ரிலாக்ஸ்ஷேஷன் எடுக்கலாம் அது இல்லாமல் சோஃபா வந்து உட்காந்து நிறையா இதாக இருக்கும் அது இல்லாமல் சோஃபா பார்த்திங்னா இந்த எங்கள் வீட்டிலலாம் சோஃபா இல்லைங்க இல்லாத ரீசன்னால சோஃபா வந்து நான் ஃபஸ்ட் ப்ராடெக்ட்டாக வந்து செலக்ட் பண்ணி இருந்தேன் அதே மாதிரி சோஃபா தான் நெஸ்ட் வந்து வாங்கணுங்கிறதுனால சோஃபா வச்சு இருந்தாலே அது வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் நம்ம அடிக்கடி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறது அதில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது அது எல்லாமே அதில் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி சோஃபா பார்த்திங்கனா பெஸ்ட்டாக இருக்கும் அது நம்ம மட்டும் நம்ம மட்டும் ரிலாக்ஸ்ஸாக இருக்க முடியாது வீட்டில யார் இருந்தாலும் எல்லாரும் வந்து ரிலாக்ஸ் எடுக்கலாம் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் யாராக வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் ஃபேம்லி யார் வந்தாலும் அவங்களை வச்சு இ இது பண்ணுறதுக்கு சோஃபாவில முன்னாடி ஹால்ல ரெண்டு சோஃபா போட்டு உட்காந்து முன்னாடி சீரியல்ல சீரியல் பார்க்குறது சரி மேட்ச் பார்க்குறது மூவி பார்க்குறது டிவியில அது எல்லாமே வா பார்க்குறக்கு அது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் கம்ஃபர்ட்டபில்லாகவும் இருக்கும் அதனால் சோஃபா பார்த்திங்னா என்னோடய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ஸுன்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்னா சோஃபா பார்த்திங்கனா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கிறனால அது வந்து நமக்கு அது உட்கார்றதுக்கே அது ஒரு தனி ஃபீலிங் மாதிரி இருக்குது இப்போ நம்ம நார்மலாக ப்ளாஸ்டிக் சேர் நார்மல் சேர்ல வந்து உட்கார அளவுக்கு கம்ஃபர்ட்டபிள் வந்து இதில் இருக்காது ஏன்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி வேணுங்கிற பொஷிஷன் மாதிரி நம்ம உட்காந்து அதில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு எப்பவும் ஒரே மாதிரி மைண்ட் இருக்காது அதனால் நம்ம வந்து பெஸ்ட்டிவ்வா பெஸ்ட்டாக பார்த்திங்கனா ரிலாக்ஷேஷன் பண்ணுறதுக்கு வந்து சோஃபா வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அது சோஃபாவில நிறையா கலர்ல இருக்குது ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு ப்ராண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி வெரைட்டியில இருக்கும் தன்னோடைய குவாலிட்டி பார்த்திங்னா அதில் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் கலரும் சரி மெட்டீரியலும் சரி உள்ள இருக்கிற அந்த இது ஸ்ப்ரிங் ஸ்பாஞ்சு எல்லாமே பார்த்திங்னா வேற வேற லெவெல்ல வேற வேற மாதிரிலாம் வரும் அதனால் அதில் பார்த்திங்னா அதில் பெஸ்ட்டுன்னு பார்த்திங்னா சோஃபா வந்து நிறையா குவாலிட்டியில இருக்குது அதெலாம் நல்லா பார்த்து தான் நம்மலாம் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணி சோஃபா வாங்குகிறோம் அதிலே பார்த்திங்னா சிங்கிள் பெட் சோஃபா இருக்குது அது மாதிரி த்ரீ த்ரீ இன் ஃபோர் அதே மாதிரியான மூணு பேர் உட்கார்ற மாதிரி அஞ்சு பேர் உட்கார்ற மாதிரி நல்லா நிறையா டைப்ல சோஃபா இருக்குது சின்னது பெருசு இந்த மாதிரி நிறையா சோஃபா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்னா அதெல்லாம் அதனால் பார்த்திங்னா இப்போ பெஸ்ட்டாக இருக்கும் சோஃபா இருந்தாலே ஒரு ராயல் லுக்குங்கிற மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும் யாராக யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் அதில் பார்த்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்கும் சோஃபா அதனால் தான் சோஃபா வந்து என்னோ என்னோடைய பெஸ்ட் பாஸிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ஸுனு சொல்லி சொல்கிறேன் நான்